மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் வந்து மிகவும் கொடுமையான ஆபத்து மின்சாரம் வந்து ஹெவி வோல்ட்டேஜு அப்போ ரயில்வே மின்சாரத்தின்னால் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் கிலோ வாட் அப்படின்னு போர்டே வச்சுருப்பாங்க அதுமேலே ஏறுனோன்னா கரிக்கட்டையா தான் மனுஷங்க கீழே உளுந்து சாகணும் அதுமேல ஏறுனோம் அப்படின்னா அதே மாதிரி வீட்டில் இருக்கிறது வந்து டூ ஃபாட்டி கிலோ வாட் அதுவும் நம்மளால தாங்க முடியாது அதனால மின்சாரத்தளவு வரது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் மிகவும் கொடுமையான ஆபத்தாக இருக்கும் இப்போ அதில் நம்ம எந்த மாதிரியான ஆபத்துக்கள்லாம் வருதுன்னு பார்ப்போம் வீட்லேயே நம்ம அயன் பண்ணுறோம் அயன் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வீட்டில் அப்போ அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும் போது அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணணும் அந்த ஓயர்லாம் கரெக்டாக இருக்குதுதா கரெக்டா ஜாயினிங் கரெக்டாக இருக்குதுதா மேல ஃப்ளக்கில் சொருகும் போது கரெக்டாக சொருவி வைக்கிறோமா இதெல்லாம் செக் பண்ணணும் அடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுறது க்ரைண்டர் வீட்டில் பெண்கள் பெண்கள் வீட்டில் க க்ரைண்டர் கோ யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதில் இருக்கிறது எல்லாமே ஸ்டீல் பாடி மோட்டர் இருக்குது தண்ணி அதே தண்ணி தண்ணியில் தண்ணி தொட்டு துடைக்கிறோம் அதில் இருக்கிற மாவு இருக்குது தண்ணி இருக்குது தண்ணீர் தண்ணி கலந்தையால இது பண்ணுறோம் அது அதனால் அதை யூஸ் பண்ணும் போது ஜாக்கரதையா யூஸ் பண்ணணும் மிக்சி இதுவும் அதே மாதிரி தான் அதே மாரி ஊரில் திருவிழாக்கள் டைமில் வந்து கொ கொண்டாடுறோம் திருவிழா டைமில் வந்து அந்த அந்த சீரியல் செட்டுக்கோ தேருக்கு போகிற ஒயர்லயோ வந்து எங்கேயாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது அதைவிட பெரிய ஆபத்து ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கனா இந்த ஃப்ரீஸ்ஸர் பாக்ஸு அதான் செவப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா செவப்பெட்டியில் வந்து பாடியை வச்சுருப்பாங்க அதில் அதில் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய மின் மின்சார மின் மின்சாரமும் அதிகமான வோல்டேஜ்ஜை அதுலேருந்து வருது ஏன்னால் பாடி வந்து கூலிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்ளோவு ஃப்ரீஸ்ஸர் இரு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஃப்ரீஸ்ஸர் வந்து நெறைய வோல்டேஜ் மின்சாரத்தை அதில் யூஸ் பண்ணுறாங்க அதில் நம்ம யூஸ் பண்ணும் போதும் அது நம்ம என்னை இதில் கூட அடிக்கடி ஆபத்துகள் ஏற்படுது அதேமாதிரி மலைக்காலங்களில் வந்து மின்சாரத்தை வந்து பார்த்து யூஸ் பண்ணும் ஒயர் வந்து கீழே அறுந்து கடக்கலாம் அந்தமாதிரியான நேரத்துலேயும் வந்து அதுவும் அந்தந்த மாதிரியா ஆபத்தும் அதிகமாக வரும் அதே மாதிரி காடுகளில் வந்து மின்சாரவேலி அமைப்பாங்க அதாவது யானையோ இல்லைட்னா காட்டு விலங்குகளால் வந்து பயிருக்குது சேத விளைவு சேதம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க காடுகளை சுற்றி மின்சாரவேலி அமைப்பாங்கள் அது வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ராப்பரா அப்ரூடு வாங்கிருக்கணும் அப்ரூடு வாங்காமல் மின்சாரவேலிய சா நம்மளா போட்டோம் அப்படின்னா நாளைக்கு மனிதர்கள் அந்த எடுத்த கடக்கும்போதோ அதை தாண்டும்போதோ அது அவங்களுக்கு தெரியாமல் அந்த கம்பியில் மின்சார கம்பியில் கை வச்சுட்டாங்கன்னா உயிரே போயிடும் அந்த இடத்துல அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இதுக்கெலாம் இந்த முறையான அவங்களோடைய நாலேட்ஜ் கொடுப்பாங்க இந்த இப்படிலாம் யூஸ் பண்ணணும் இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கவுர்மெண்ட்டு ரூல்ஸ்ஸை ஃபாலோவ் பண்ணணும் அந்த வயல்வெளிகளில் மின்சாரத்தை மின்சாரவேலிலாம் அமைக்கும் போது இதெலாம் பார்த்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னாலே மின்சாரத்தால் நம்ம எந்த விதமான ஆபத்துகளையும் நம்ம ஏற்படாமல் தவிர் தவிர்க்கலாம்